விஷ்ணு ஹோட்டலுங்களா ஆ நான் இங்க வெள்ளிக்குடையிலேருந்து பேசறேன் ஆ ஆமாங்க இந்த மாதிரி வீட்டில் மதியம் ஃபங்க்ஷன்ருக்கு அதுக்கு வந்து சாப்பாடு பத்து பிரியாணி வேணும் ம் ஆமாங்க அப்புறோம் சில்லி சிக்கென் வேணும் மட்டன் ஃப்ரை வேணும் சிக்கென் சிக்ஸ்ட்டி ஃபை வேணும் ம் ஆமாம் அதே மாதிரி ரொம்ப பசிக்குது கொஞ்சம் மதியானம் கெஸ்ட்டெல்லாம் சீக்கிரம் வந்துடுவாங்க எங்களுக்கும் ரொம்ப பசிக்கிறது அதனால கொஞ்சம் நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு கொடுத்தா பரவாயில்லை ம் ஆமாங்க ஆ நீங்கள் வந்து இந்த சிக்கென்லாம் ச சமைக்கும்போது சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபை இதெல்லாம் சமைக்கும்போது அஜினோமோட்டோலாம் சேர்ப்பீங்களா ஓ அப்படிங்களா அதெலாம் வந்து கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக செ கம்மியாக போடுங்க அஜினோமோட்டோலாம் போடாதீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ஆ சில்லி சிக்கனுக்கு பவுட்ரு போடும்போது அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போடுங்க அதுலையும் பச்சை மெளகாய் போடும்போதெல்லாம் நீங்கள் வந்து அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக சேர்திக்கோங்க ஆ ஆமாம் எங்கள் வீட்டு கெஸ்ட்டு வரவங்க வந்து காரலாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க ஆ மோஸ்ட்லீ எங்களுக்கும் அது ஒத்துக்காது குழந்தைங்கலாம் சாப்பிடுவாங்க அதனால் வந்து காரலாம் கம்மியாக போட்டிங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ம் ஆமாங்க மதியம் கொஞ்சம் சீக்கிரமாக கொண்ட்டு வாங்க ஆ சேரிங்க ஆ